நீ கேள் நாலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக அடித்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐம்பது வருஷமாக என்னுடைய உடல் நிலை நல்லா தான் இருக்குது அதே போல் எல்லோருமே கொழந்தைகள்லேர்ந்து இன்றைக்கி நீச்சல் கற்றுக் கொடுக்குறது நீச்சல் அடிக்கிறது ரொம்ப நல்லது தான் என்னுடைய அனுபவம் வந்து நீச்சல் கற்றுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னால் ஒரு தண்ணியில் அது வந்து நிறையா ஒரு ஆபத்துக்கு உண்டான விஷயத்த கூட தவிர்க்கலாம் ஒரு கொழந்தையா ஒரு கிணத்துல விழுந்துட்ச்சி யாரோ ஒரு பெரியவங்களே கிணத்தல விழுந்துட்டாங்க நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நிற்க முடியும் நமக்கு நீச்சல் தெரிஞ்சுதுன்னா நம்ம கு குது கிணத்துல குதிச்சோமுன்னாக அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு நீச்சல் தெரியாமல் இருந்தம்னா ஒருத்தர கிணத்துல விழுந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு நீச்சம் தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாம் என்ன செய்ய முடியும் நம்ம போய் அதை தெரிஞ்சுருந்தா நம்ம போய் குதிக்கலாம் குதித்து அவங்கள காப்பாற்றலாம் இல்லைனா என்ன பண்ண முடியும் காப்பாற்ற முடியாது அதனால் உயிர் பலி ஆயிடும் நீச்சல் தெரியுறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கா இருந்தாலும் நீச்சல் தெரியுறது ரொம்ப அதுக்கு தான் என்னதுன்னா இப்போது டவுனில் உள்ளங்க கிராமத்துக்கு வந்தாலும் இந்த கொழந்தைங்கள கிணத்துல குளிக்க விட்டு நீச்சல் அடிக்க விடணும் இப்போ அது நீச்சல் அடிக்கிறது நிறைய த தப்பும் இருக்குது ரெ இதாவும் இருக்குது தப்புங்கிற வார்த்தை என்னெனான்னாக்க அடிப்பாங்க பல்ட்டி அடிச்சுருவாங்க ஒரு சொர்க்கு அடிச்சுருவாங்க சொர்க்கு அடிக்கும் போது என்ன ஆகும் கிணத்துல கல்லு எங்கே இருக்குது என்னெனான்னு தெரியாது அதில் வந்து அடிப்பட்டுச்சின்னா உயிர் சேதமும் ஆகலாம் அதே ஒருத்தரை வந்து ஒரு தற்கொலைக்கு முயற்சித்தராக கூட நாம் போய் அதை காப்பாற்றுறதுக்குனா நமக்கு நீச்சல் தெரிஞ்சுருக்குணும் நல்லா அறையும் குறையும் நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் எதுலேயுமே இதை பண்ணக்கூடாது நீச்சல் நல்லா தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருந்தா இன்றைக்கி உடற்பயிற்சி நல்லது தான் ஐம்பது வருஷமாக நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு உடம்பு உன்னுடைய ஹீட்டு கூட கிடையாது அந்த தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா அந்தளவுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சிக்காக இருக்கும் நீச்சல் நல்லாயிருக்கும் நீச்சல் யார் வேணுமாலும் கற்றுக்கோங்க நீச்சல் நல்லாதான் இருக்கும்